இப்போது வந்து திறந்த வெளியில் வந்து நீச்சல் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சில வழிகள் என்னென்னா திறந்து வெளியில் குளிக்கிறது ஒரு இது தான் டேஞ்சர் தான் ஆனால் கூட பசங்க யாருன்னா இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம தனியாக போய் குளிக்கக்கூடாது ஏன்னா திடீர்ன்னு நம்ம குதிக்கும் போது எதுனா போய் எங்கேயா கல்லுல கில்லுல பாறையில் கிறையில இடிச்சிக்கிறோன்னு வச்சிக்கோங்க கூட யாருன்னா பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பார்த்து நம்மளை உதவி செய்வாங்க அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதே நம்ம தனியாக போய் நீச்சல் அடிக்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க தனியாக போயிட்டோம் தம் நமக்கு எதன்னா ஆனா கூட யாருக்குமே தெரியாது யாருக்கும் இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாது அது நமக்கு என்ன நடக்குது எதுவுமே எதுவுமே நமக்கும் தெரியாது நம்ம மயக்கத்தில் இருப்போம் அதனால் நம்ம உயிர்க்கூட பிரச்சின வரலாம் அதனால கூட யாருன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி நீச்சல் அடிக்க போகும் போது கொஞ்சம் பார்த்து போகணும் வழுக்கிற பாறைங்க அந்த மாரி படிக்கட்டுங்க இதெலாம் இருக்கும் ஒரு சில படிக்கட்டு வந்து உடஞ்சி போய் கூட இருக்கலாம் அந்த மாரி நிறையா பிரச்சினைகள்லாம் இருக்குது பாசி பிடிச்சிருக்கும் அதனால அதெலாம் கொஞ்சம் பார்த்து நீ பார்த்து அதுக்கேற்ற மாரி நம்ம நீச்சல் அடிக்கணும் அதே மாரி ஸ் தண்ணி வேகமாக வந்து ஆத்தில் இதெலாம் வரும் பாருங்க ஆறு இந்த மாரி எதனா வரும் போது தண்ணி வேகமாக அடிச்சிகிட்டு வரும் அதே மாரி வேகமாக வர நீர்நிலைகளில் வந்து நீச்சல் அடிக்கக்கூடாது அது கொஞ்சம் அந்தளவுக்கு நமக்கு பாதுகாப்பானதாக இருக்காது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையை உண்டாக்கிடும் அதனால அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் பார்த்து எந்த இடோம் நமக்கு வசதியாக இருக்கோ பாதுகாப்பான இடோம் எங்கேருக்கோ அதுக்கு ஏற்ற மாரி அந்த இடோம் பார்த்து நீச்சல் அடிக்கிறது ரொம்ப நல்லது